கிராம மக்கள் சட்டங்களை தெரிந்துகொள்கிறதுக்கு அவ்ளோ வசதி இல்லை அந்த காலத்தில் கிராமப்புறப் பஞ்சாயத்து அப்படிங்கிறமாரி நடந்து அந்த ஊருக்குள்ளே வர்ற பிரச்சனையை அவங்களே தீர்த்து ஒரு தலைவர்கிட்ட சொல்லி அந்த முறையிட்டு அவங்களே தீத்துக்குவாங்கள் இப்ப அந்தப் பழக்க வழக்கங்கள்லாம் மாறிப் போயிட்டு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு நம்ம நகரங்களுக்கு தான் வர வேண்டிருக்குது இப்போ ஒரு மாவட்டத்துக்கு இல் மாவட்டத்துக்கு இல்லைனா கூட இப்போ ஒரு வட்டத்துக்கு ஒரு கோர்ட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கள் இப்போ மக்கள் அந்த வழக்கறிஞரை காவல் நிலையமும் ஒரு வட்டத்துக்கு ஒன்று ஒன்று இருக்குது அங்கே தான் இவங்க வந்து முறையிடணும் முறையிடனாலும் கூடம் இவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாததால் கிராமப்புறத்துலேருந்து சைக்கிள்லேயோ பஸ்ஸுலேயோ வந்துதான் இவங்க முறையிடணும் அதுவும் இந்தக் கோர்ட்டு கேஸ்ஸுன்னு சொன்னால் ஒரு நாம போகணும்னா டக்குன்னு முடியுற மாதிரி இல்லை ஒரு சாதாரணமாக சொன்னோம்னா கேஸ் கொடுத்தவன் கேஸ் கொடுத்தவனும் கேஸ்ஸு கொடுக்கப்பட்டவனும் தன்னுடைய சொத்தையெல்லாம் இழந்து வறுமையில் வாடுறமாதிரிதான் இருக்குது அதனால் பெரும்பாலும் இந்த கோ கேட்ரு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வரத்துக்கு கூட அந்த மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க நமக்கு ஏன் வம்பு நாம அதில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம நேரத்தை செலவழித்து நம்ம வயித்தை நிரப்புகிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்குது இதில் போயிட்டு இதில் மாட்டிகிட்டோன்னா நம்ம வேலை கெட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சாட்சி சொல்கிற வரதுக்குகூட இப்போ நம்ம மக்கள் பயப்படுகிறாங்க அதனால் இதெல்லாம் என்னென்னு சொல்லப்போனால் உங்களுக்கு நம்ம அரசாங்கமே இலவச சட்ட உதவி மையம்னு இருக்கு அதுலேயும் போய் முறையிடலாம் இருந்தால் கூடம் வலியவனுக்கு ஒரு நீதி வறியவனுக்கு ஒரு நீதிங்கிற மாதிரிதான் இப்போ இருக்குது இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும் மாத்துனாதான் கிராமப்புற சேவைகள் ரொம்ப சிறப்பாக அமையுன்னு நான் நினைக்கிறேன்